எங்கள் சுற்றுவட்டாரத்தில் எடுத்துக்கிட்டால் கவர்மண்ட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்குது இப்போ கவர்மண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா பார்க்குறாக இருந்தாலும் ப்ரைவேட்டில் ஏன் போகிறோம் அப்படின்னா அன்டைமில் கவர்மண்ட்டில் டாக்டர்ஸ் இருக்க மாட்டாங்க அதனால் ப்ரைவேட்டில்தான் கண்டிப்பாக போய் ஆகணும் ப்ரைவேட்டில் போகிறனால என்ன கஷ்டம் அப்படினா கொஞ்சம் ஃபீஸ் அதிகமாக வாங்குவாங்க அப்புறம் சும்மா நார்மலாக காய்ச்சல்னு போனால் அவங்க குளுக்கோஸ் போட்டிருவாங்க ஆனால் கவர்மண்ட்டில் அப்படி இல்லை நம்ம போனோம்னால் டேப்லெட் கொடுத்தே சரி பண்ணிடுவாங்க